நாம் நாமக்கல் மாவட்டம் வந்து கல்வி மாவட்டம் கல்விக்காக வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து குழந்தைங்கள வந்து படிக்க வைக்கிறாங்க அப்போ அவங்க வந்து வாடகை வீடு எடுத்து தான் படிக்க வைக்கிறாங்க நார்மலாகவே வாடகை வீடு வந்து வாடகை வந்து மூவாயிரம் அப்படின்னா இப்போ வந்து ஆறு ரூபா ஏழு ரூபா பக்கம் வரைக்கும் வாடகை கொடுக்கறாங்க ஏன்னால் கல்வி வந்து நு முக்கியம் அப்படிங்கிறதுனால கல்விக்காக வந்து பணத்தை பார்க்காம வந்து அவங்க வாடகை கொடுத்துட்றாங்க நீட் கோச்சிங்கு இந்த மா இது மாதிரிலாம் நடக்கிறதுனால ரேட்டு ரொம்ப அதிகமாகிருது நம்ம திருசெந்தூர் ரோட்டில் வந்து மெடிக்கல் காலேஜு இருக்குது அங்கே வந்து சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேடெல்லாம் ரே ரேட்டு ரொம்ப ட்ரிபுள் மடங்காக ஏற்றிறாங்க அப்போ இந்த அடுக்கு மாடி வீட்டில் கூட வாடகை பணமெல்லாம் இப்போ ரொம்ப ரேட்டு ஏற்றிறாங்க அரசு நல திட்டங்களும் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை